யாருங்க சூப்பர் மார்க்கெட்டுங்ளா நான் இங்கே பங்லாப்பூர் அண்ணாநகர்லந்து விஜயலட்சுமி பேசுறங்க எங்களுக்கு வந்து பழமெல்லாம் வேணும்ங்க நான் என்னென்ன பழம் இருக்குங்க எங்களுக்கு ஆப்பிளு ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சி ஒரு கிலோ கொய்யா ஒரு கிலோ மாம்பழம் ரெண்டு கிலோ வாழப்பழம் என்னென்ன பழம் இருக்குங்க ஆ செவ்வாழை என்ன விலைங்க ஆ இது ரஸ்த்தாலி பழம் சரி அதில் ஒரு சீப்பு இதில் ஒரு சீப்புங்க விலையெல்லாம் எவ்வளோங்க சேரிங்க

சரி எல்லாம் டோட்டல் போட்டுங்க டெலி டெலிவரி பண்ணியிருங்க ஆ கே விஜயலட்சுமி அண்ணா பங்ளாபுதூர் அண்ணா நகர் அவ்வளோ அவ்வளோ தானுங்க சாய்ங்காலம் ஆறு மணிக்கு டெலிவரி பண்ணிறிங்களா சேரிங்க சரி அப்பவே வந்து பேமண்ட் பண்ணிர்றன்

சார் நாங்கள் எல்லா சொல்லிவிட்டன் மறக்காமல் ஆறு மணிக்கு க அனுப்பிருங்க

ஆ சேரிங்க